ஓகே மேம் இது ஒரு நல்ல இது இந்த கேள்வி தான் மோஸ்ட்டாக நான் கேட் எக்ஸாம் என்ட்ரி பண்ணலான்ட்டுருக்குறேன் அந்த டி ரே எக்ஸாமை எழுதிவிட்டு அப்படியே பாஸானால் கவர்மண்ட் சென்ட்ரல் கவர்மண்ட் ஜாபு இல்லைனா ஐஐடி மெட்ராஸ் அந்த மாதிரி போய் படி போகலான்னுதான் எதிர் எயிம் பண்ணுறேன் அது இல்லைனா சாஃப்ட்டுவேர் கம்பனி கம்பனியில் இன்டர்வியூ போய் சாஃப்ட்டுவேர் கம்பனியில் வேலை பார்க்குற மாதிரிதான் போகலான்ட்டு இருக்கிறேன் ஸோ ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு மாட்டும் பார்த்துக்குலாம் அப்புறம் டிசைன் ஏதாச்சும் மாட்டாமலா போய்விடும் அந்த மாதிரி ஏதாச்சும் கணக்கு வந்துடும் ஸோ அதே மாதிரி இப்போ அதுவும் இல்லைனா ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பிஸ்னஸே முடிச்சுக்கிலான்ட்டு மோஸ்ட்டாக பிஸ்னஸ் தான் நல்லா பிராஃபிட்டபுள்னு சொல்கிறாங்க என்ன நிம்மதி நிம்மதியான வாழ்க்கை எந்த பிரச்சினையும் இல்லைன்ட்டு ஆனால் எல்லாத்துலேயும் பிரச்சின இருக்குதுத்தான் எங்கே போனாலும் பிரச்சினதான் அது ஒன்றுல்ல பார்த்துக்குலாம் ஸோ ஏதோ ஃபஸ்ட்டு கேட் எக்ஸாம் டிரை பண்ணலாம் அப்புறமா இது ஐடி சாஃப்ட்டுவேர் ஃபீல்டு போனதுக்கு அவ்வளோதான் சாஃப்ட்டுவேர் ஃபீல்டு போகலான்ட்டு ஒரு முடிவெடுத்துவிட்டோம்